நம்ம கடலூர் மாவட்டத்தில் முக்கிய சமூக நலன் மேம்பாட்டுத் திட்டங்கள் பார்த்தா நிறையா இருக்குது அதில் வந்து இப்போது ஊருக்கூர் வந்து ஸ்கூல் இருக்குது அஞ்சாவது வரையும் இருக்குது அது இல்லாமல் ஹை ஸ்கூல் இருக்குது ஹயர் செகண்டரி ஸ்கூலு அது மாரி நிறைய இருக்குது இப்போ ஒரு ஹை ஸ்கூலு ஹயர் செகேண்டரி ஸ்கூலுக்கு போகணுன்னா வெளியூர் போகிற பசங்களுக்கு வந்து பஸ்ஸில் போகணுன்னா ஃப்ரீ பஸ் பாஸ் தராங்க அது மட்டும் இல்லாம இப்போ பெண்களெலாம் எங்கே போனாலும் ஃப்ரீ அது மாதிரி தந்துருக்காங்க இப்போ சுகாதார பாதுகாப்பு அப்படினு பார்த்தோன்னா இப்போ வீட்டுக்கு வீடு வந்து செக் பண்ணுறாங்க ஜொரம் கிரம் ஏதாவது இருக்கா அப்படினா மா மாத்திர மருந்து அதெலாம் தந்துட்டு போகிறாங்க அதுவும் இல்லாமல் டிகிரியெலாம் டெம்ப்ரேச்சர் செக் பண்ணிகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருதய நோய் இக இந்த சக்கரை நோய் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு தேடி மக்களை தேடி மருத்துவன்ற முறையில் சுகாதார துறையிலேருந்து வந்து வீட்டுக்கே தேடியே வந்து மாத்திர தராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்க வீட்டில் ஃபிரிட்ஜ் இருக்கா ஃபிரிட்ஜ்லாம் பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குமே அதில் தண்ணி தேங்கி நிற்குதா அதில் வந்து கொசு அடங்கி உங்களுக்கு ஏதாவது பிரச்சின இருக்கின்றதுனால வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஃபிரிஜ்ஜை பின்னாடி பார்த்துட்டு அதில் தண்ணி கிண்ணி இருந்ததுன்னா கலட்டி ஊற்ற சொல்லிகிட்டு போகிறாங்க அது மாதிரி எங்கள் தேங்காய் ஓடு டயரு அது மாதிரி அதெல்லாம் எது தண்ணி தேங்கிருந்துனா அதெல்லாம் கீழே சாய்ச்சி விட்டு பிளீச்சிங் பவுடர் போட்டு போகிறாங்க அப்போப்ப தண்ணி தொட்டியில் பிளீச்சிங் பவுட்ரு போட்டு ஜொரம் வராம இப்போ உடம்பு சரியில்லாமல் போகாம இருக்கிறதுக்காக சுகாதார பாதுகாப்பு துறையிலேருந்து வந்து பார்த்துட்டுப் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கறதுக்கு சம உரிமை கொடுத்துருக்காங்க எலெக்ஷனில் நிற்குறாங்க அது இல்லாமல் வந்து இப்போ வறுமை கு குறைக்கிறதுக்காக இப்போ கல்யாணமாகி கணவனை இழந்த பெண்களுக்குலாம் வந்து ஆடு மாடு அதெலாம் இலவசமாக தராங்க மானியத்தின் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய மேம்பாட்டு திட்டங்கள் இருக்கின்றது